ஐயா நான் வனிதா பேசுகிறேன் தர்மபுரியில உள்ள உங்கள் வெட் காளியம்மன் உணவகத்தில் தான் நான் தொடர்ந்து உணவு வந்து ஆடர் செய்வேன் இவ்வளவு நாள் வந்து இருபத்தஞ்சு பி நெசவாளர் காலணியில் மூணாவது தெருவில் இந்த பார்சலை கொடுப்பீங்க ஆனால் இப்போ வந்து அம்மா நான் அப்பா வீட்டுக்கு வந்ததுனால் இருபத்தி ஏழு சி காந்தி நகர் இரண்டாவது தெருவுக்கு வந்து இந்த உணவை கொஞ்சம் தர முடியுமா சார்